தமிழ்நாட்டில் பாரம்பரிய மருத்துவத்தோட சுகாதாரம் எப்படி இணைச்சிருக்காங்கன்னா என் வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிதுன்னா தூதுவளை ரசம் வச்சி கொடுப்பங்க அதே மாரி கற்பூரவல்லி இல துளசி இல இதல்லாம் சூப்பு துளசி டீ அப்படி போட்டு குடிச்சாங்கன்னா சளி சரியாயிடும் ரொம்ப இருமல் இருந்துச்சின்னா பாலில் தேனும் கொஞ்ச குருமிளகு பொடியும் மஞ்சபொடியும் சேர்த்துனா சளி இருமல் சரியாயிரும் அப்புறம் ரொம்ப அஜீரண கோளாறு இருந்தா இஞ்சியும் தேனும் கலந்து சாப்பிடாங்கன்னா அஜீரண கோளாறு சரியாயிரும்